ஹலோ ஹாய்மா ஆ குட் மார்னிங்மா சொல்லுங்கம்மா ஆமாம் ஆ பண்ணலாம் மேம் ஆ அதுக்கு ஒரு வந்து எதில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னுருக்கீங்க ஐடியா இருக்கீங்க எதில் ஜாயின் பண்ணலான்னு

இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்க கற்றுருக்கீங்களா இல்லை இனி தான் ஓகே மேம் ஓகே ஓகே ஓகேடா ஓகே ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது ஓகே ஓகே இப்போது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ப்ரோகிராமுக்காக ஓகேவா அதுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த துணிக்கெல்லாம் சேர்த்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஓகேவா அது ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அப்புறம் நீங்கள் ப்ராக்டீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க அப்புறம் ஆ சொல்லுங்க இல்லைல்ல உங்களுக்கு ஸ்கூல்லேயே சொல்லித் தந்துடுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேவா நீங்கள் இந்த தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும் ஃபஸ்ட் டே நீங்கள் பண்ணீங்கன்னால் திங்ஸ் வாங்க கொஞ்சம் யூஸ் ஃபுல்லாக இருக்கும்மா அதனால் நான் சொல் திங்ஸ்ஸு அது எப்படினாலும் ஓகே தான்டா நீங்கள் அனுப்பிசி ஆ நீங்கள் முந்தியே பழகிறக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிதான கற்றுக்க ஓகேவா ஆ ஓகேம்மா அதை பற்றி எல்லாமே சொல்லித் தருவாங்க சரியாக எதெல்லாம் வாங்கணும் எதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே சொல்லித் தருவாங்க சரியா ஆ அன்றைக் அன்றைக்கி நடக்கிற அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஓகேவா கொஞ்சம் சீக்கிரமாக அட்டண்ட் அப்போதான் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்கடா உனக்கு இதில் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு இல்லை நிறைய ப்ரோக்ராம் இருக்குது நீ அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆ இருக்குதும்மா இருக்குதும்மா நீ வந்து நேமை அந்த மேம்ல உள்ளவங்கள்கிட்ட அவங்க ஸ்போர்ட்ஸுக்குன்னு உள்ள மேம்கிட்ட நீ நேம் கொடுத்துக்கோ உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வராட்டி அவங்க ப்ராக்டீஸ் தருவாங்க சரியா நீ நல்லா ஆ ஸ்போர்ட்ஸில் எப்படிம்மா ஸ்போர்ட்ஸில் ஓகே தானே ஓ அது அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உனக்கு ப்ராக்டீஸெலாம் தந்துடுவாங்க சரியா பரதநாட்டியமும் இதுவும் இருக்கறனால அந்த டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ சரியா அது எப்படி இருக்குதுனு கொஞ்சம் அட்டண்ட் பண்ணிக்கோ இதுவும் கொஞ்சம் அட்டண்ட் பண்ணிக்கோ சரியா டைம் எப்படின்னு அது எப்போதுன்னு பார்த்துக்கோ இது எப்போதுன்னு பார்த்துக்கோ சரியா அலெர்ட்டாக இருந்துக்கோ ஓகே மேம் வேறு ஏதாவது டவுட் இருக்காம்மா ஃபீஸெலாம் கரெக்டாக கட்டிட்டீங்களா ஓகேம்மா ஓகேம்மா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கான்னி எப்போ வேணுணாலும் காண்டெக்ட் பண்ணுங்க சரியாம்மா ஓகேடா ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த அதில் உள்ளவங்கள்கிட்டே கேட்கலாம் ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்கள்கிட்ட கேட்கலாம் ஆ அதேமாதிரி உங்களுக்கு பரதநாட்டியத்துக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் சரியா நீ ஏற்கனவே பண்ணுணாலே ஈஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரேட்டீஸ் வேணும்ல அதனால் கேட்டுக்கோங்க ஓகே ஓகேம்மா தேங்க் யூ